நான் வந்து கிறிஸ்துவ மதத்தை பின் பற்றிட்டு இருக்கோம் இ கிறிஸ்தவ மதத்தில் வந்து ஆ ஆண்டவராகிய ஆண்டவருடைய இறை மகனாகிய ஏசு கிறுஸ்துவ தான் நாங்கள் மதத் தலைவராக எடுத்திருக்கோம் அந்த ஏசு கிறிஸ்துவோடு பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ளதை அனைத்து மே ஒரு ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு சொல்லலாம் அவரோட ஒவ்வொரு பிறப்பும் ஒரு சரித்திரம் வாய்ந்தது இறப்பும் ஒரு சரித்திரம் வாய்ந்தது அந்தமாதிரி ஒவ்வொரு செய்கையும் ஏசு கிறிஸ்துவோடு இது சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குது இதில் பார்த்திங்ன்னா முக்கியமாக வந்து ஏசு கிறிஸ்துவோட இறப்பு இறப்பு பார்த்திங்ன்னா ஏசு கிறிஸ்துவை வந்து சிலுவையில் அறைஞ்சாங்க சிலுவையில் அறைஞ்சி முள் ஆணியில் வந்து சிலுவையில் அறைஞ்சி ஏசு கிறிஸ்துவை வந்து இற இறந்துட்டார் இறந்து அவரோட மூன்றாம் நாள் உயிர் இழந்தார் உயிர் திறந்தார் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தோன அந்த நிகழ்வைதான் கிறிஸ்துவ மதத்தில் வந்து நாங்கள் வந்து ஈஸ்டர் பண்டிகையாக வந்து கொண்டாடிகிட்டு இருக்கோம் அந்த ஈஸ்டர் பண்டிகை அப்போ பார்த்திங்ன்னா நாற்பது நாள் கிறிஸ்துவர்கள் அனைத்து பேரும் நாற்பது நாள் ஒரு விரதத்த கண்டு கடைபிடிப்போம் இந்த விரதத்தில் வந்து எல்லோரும் நாற்பது நாள் வந்து ஏசுவோட போதனைகளை வழிபடுவோம் சர்ச்சுக்கு போவோம் அங்கே வந்து சிலுவை பாதன்னு ஒன்று ஒன்று நடக்கும் சிலுவை பாதையில் பங்கேற்போம் இறை வழிபாட்டில் பங்கேற்போம் அந்தமாதிரி எல்லா நிகழ்வும் நடக்கும் அப்புறோம் பார்த்திங்ன்னா நாற்பது நாள் கழித்து நாற்பதாவது அந்தமாதிரி நாற்பது நாளுமே தொடர்ந்து இறை வழிபாடு நடக்கும் அதோடு நாற்பதாவது நாள் வந்து ஈஸ்டர் ஈஸ்டர் சண்டேன்னு சொல்லுவாங்க அது ஞாயிற்று கிழம தான் வரும் அந்த சண்டே அப்போ வந்து ஈஸ்டர் பெருவிழா கொண்டாடுவோம் அப்போ பார்த்திங்ன்னா கிறிஸ்தவர்கள் அனைவரும் வந்து புத்தாடைகள் அணிஞ்சு இருப்போம் புத்தாடைகள் அணிஞ்சு ஆலயத்துக்கு சென்று கேக்கு கேக்கு வெட்டுவோம் கேக்கு வெட்டி இறை ஏசு கிறிஸ்துவோடு உயிர்ப்பு பெருவிழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் இது ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுன்னே சொல்லலாம்